பாரம்பரிய விளையாட்டுகளை பாதுகாக்க விளையாட்டுத் துறை அல்லது உங்கள் பகுதியில் உள்ளவர்கள் என்ன முறைகள் முறைகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு கேட்டுருக்காங்க நான் வந்து ஃபஸ்ட் வந்து கபடி சொல்கிறேன் கபடியை எடுத்துக்கிட்டால் அது வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு தானே அதை வந்து இப்போ வரையுமே வந்து அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக கபடி இன்னும் பசங்க விளையாடிட்டு தான் இருக்காங்க ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க வீட்டில் வந்தாலையும் அவனுங்க பசங்க எல்லாம் வந்து அதை பசங்க மட்டும் இல்லை பொண்ணுங்களும் அதுதான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டோர்னமெண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய நிறைய ஊரில் நிறைய இடத்துல நடத்திகிட்டு இருக்காங்க எங்கள் பகுதிலேயும் ஊர்லேயும் இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் வந்து வச்சுருக்காங்க லாஸ்ட்டாக வந்து பொங்கலுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா பக்கத்து ஊரில் வந்து ரீசண்ட்டாக ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்தமாதிரிலாம் வந்து வச்சுட்ருந்தாங்க அதேமாதிரி மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு இதெல்லாமே ஒரே விஷயம் தான் இதுவும் வந்து எல்லா பொங்கலுக்கும் வந்து எங்கள் ஊரில் வந்து நடத்துவாங்க ஏன்னால் இதை வந்து யாரும் வந்து மறந்திடக் கூடாது இது வந்து பாரம்பரிய விளையாட்டு ஸோ அதனால வந்து யாரும் விட்டுரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வரையுமே வந்து அதை வந்து கடைப்பிடிச்சுட்டு வராங்க எல்லா பொங்கலுக்குமே வந்து அஞ்சாவது நாள் வந்து எங்கள் ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் இ இதை இதை வந்து ஒரு பாரம்பரிய விளையாட்டு அப்படிங்கிறனால தான் வந்து இன்னும் யாரும் கை விடாமல் இருக்காங்க அதேமாதிரி பல்லாங்குழி அடுத்தது பல்லாங்குழி வந்து அவ்வளோவா யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை பட் அதுவும் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு பெண்கள் எல்லாம் வந்து விரும்பி விளையாடக்கூடிய விளையாட்டு வந்து பல்லாங்குழி அதை வந்து அதை இப்போது அதிகமாக யாரும் விளையாட்றதில்ல கிராமத்தில் இருக்கிறவங்கள்லாம் வந்து பட் விளையாடிட்டு தான் இருக்காங்க இப்போது வரையுமே இந்த மாதிரி இந்த மூணு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு விஷயத்த வந்து நான் சொல்லியிருக்கேன் பாரம்பரிய விளையாட்டு இப்போது வரையுமே வந்து எங்கள் எங்கள் ஊரில் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறது தேங்க் யூ